எங்களுக்கு மேரேஜ் இப்போ காய்கறி வேணும் கடலூரில் இருபத்தி மூணு வெங்காயம் நாற்பது கிலோ தக்காளி இருபது கிலோ பீட் ரூட் பத்து கிலோ சௌசௌ ஒரு அஞ்சு கிலோ கேரட் கேரட் ஒரு பத்து கிலோ பேக் பீன்ஸ் அஞ்சு கிலோ ஆமாம் காளிஃபிளவர் ஒரு மூணு கிலோ நா ஆறு கிலோவே கொடுங்க வேறு என்ன காய்கறி இருக்குது பச்சை மொளகாய் பச்சை மொளகாய் இஞ்சி ஒரு ஒரு கிலோ கொடுங்க ஆ குடை மிளகாய் வேணும் அது ஒரு மூணு கிலோ மூணு கிலோ அது ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க

ஆ முட்டைகோஸ் வேணும் அது ஒரு பத்து கிலோ கொடுங்க மாங்காய் மாங்காய் ஒரு பத்து கிலோ முருங்கக்காய் இருக்கா முருங்கக்காய் அது ஒரு பத்து கிலோ கொடுங்க ஆமாம் வெண்டக்காய் பொரியல் செய்ய வேணும் அது ஒரு அது ஒரு அஞ்சு கிலோ நானே வந்து வாங்கி நானே வந்து வாங்கிக்கிறேன்

ஆ தேங்க்யூ சார் அல் ஆ இன்றைக்கு மத்தியானம் வந்து வாங்கிக்கிறேன் சார்

கட் பண்ணிடலாங்களா